இப்போது நான் ரீசெண்ட்டாக ஒரு ஹேர் ஆயில் ஒன்று வாங்கினேன் அந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் வந்து பா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆயுர் ஆயுர்வேதிக் முறையில் தயாரிக்கிறாங்க எப்படி அப்படின்னா இந்த மூலிகை மா செடி மரம் கொடி இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் வேர் இந்த இதெல்லாம் வச்சி தான் அதை வச்சி தான் தயாரிக்கிறாங்க அந்த எண்ணெய்னால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா முடி கொட்டுறது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க ஆமாங்க அது உண்மை தாங்க உண்மையாகவே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேங்க அது உண்மையாகவே முடி கொட்டுறத குறைக்கிதுங்க அது ஒரு அந்த ஹேர் ஆயில்ல அது ஒரு உண்மை முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயோம் அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த சொட்டை விழுகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறையுது மாதே மாதிரி முடி நல்லா சில்க்கியாக நான் சில்க்கியாக ஸ்மூத்திங்காக நான் ஸ்மூத்தனிங்காக நல்லாயிருக்குங்க அவ்வளோ தான் நன்றி